இந்த நவரத்தின ஆயில் நான் தேக்கிறதுங்க எப்பவுமே ஆனால் த தலைவலி வராது ஒன்றுமே வராதுங்க தலைக்கு நல்லா முடியும் கொட்டாது எதுவுமே நிற்காது நம்ம எப்பவுமே நவரத்தின ஆயில் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன் எப்பவுமே சரிங்களா இப்போ நவரத்தின ஆயிலு உபயோகப்படுத்துங்கள் தேங்காய் எண்ணெய்லாம் ரொம்ப நாள் தேச்சுட்டு இருந்தேன் அது தலைவலி வரும் அது வரும் ஒன்றுமே வேஸ்ட்டுங்க அது சரி நமக்கு பிடிச்சது தலையில் சொட்டை விழுகற மாதிரி சொட்டை விழுந்திருச்சி அதுக்கு பின்னாடி இப்போ முடியே முழத்திருச்சு சரிங்களா எப்பவுமே நவரத்தின ஆயிலே இப்போ குளிக்கிறது முதக்கொண்டு நவரத்தின ஆயில் தேச்சு தேச்சு நான் குளிச்சிகிட்டு இருக்கேன் சரிங்களா வேறு ஆயிலேலாம் உபயோகமும் படுத்துறதில்லை குழம்புக்கு ஊத்துன ஆயிலா இருந்தாலும் சரி அதுவந்து குழம்புக்காக தான் இருக்கும் நம்ம வந்து இந்த நவரத்தினா ஆயிலை விடுறதே இல்லை எப்பவுமே சரிங்களா நவரத்தின ஆயிலு எனக்கு முக்கியமான நவரத்தின ஆயில்